ஹலோ அம்பிகா ட்ராவல்ஸா ஆ வணக்கம் மேம் நாங்கள் வந்து காரைக்குடி மாவட்டத்துலிருந்து பேசுகிறோம் மேம் மேம் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு சுற்றுலாத்தலத்தை சுற்றிப் பார்க்கலான்னு சொல்லி ப்ளான் போட்டிருக்கோம் மேம் ஸோ எங்களுக்கு வந்து நியர்பையில் இருக்கற ஏதாவது பேலஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா மேம் மேம் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு நாலு பேர் வர்றோம் மேம் மேம் நாங்கள் சண்டே வரலாம்னு ப்ளான் பண்ணியிருக்கோம் மேம் ஓகே மேம் நாங்கள் மேம் நாங்கள் வந்து காரில் வரட்டுமா இல்லை பஸ்ஸில் வரட்டுமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் சொல்லும்போதே எங்களுக்கு வரணும்னு தோணுது மேம் நாங்கள் வந்து சண்டே போலே நாங்கள் கிளம்பி வர்றோம் மேம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம்